டெக்னாலஜி இன்டர்நெட்டு இந்த ரெண்டினுடைய வளர்ச்சி மூலமாக தமிழ் மொழிங்கிறது வந்து பசங்களுக்கு படிக்கவோ எழுதவோ பெரியவங்களுக்கு கூட படிக்கவோ எழுதவோ தெரிய மாட்டேங்கிது அதாவது வந்து ஆங்கிலத்தில் வந்து எல்லாமே இன்டர்நெட்டில் படிக்கிறதுனால அவங்களுக்கு தமிழினுடைய பயன்பாடோ மற்றதோ தமிழ் மொழியை படிக்கவோ எழுதவோ தெரிய மாட்டேங்கிது அவ்வளோவா வர மாட்டேங்கிது தமிழ் வழியில் படிக்கின்ற குழந்தைங்க கூட இன்டர்நெட்டில் வந்து அந்த டெக்னாலஜி வளர்ந்துட்டு வரதுனால் இன்டர்நெட் மூலமாக எல்லாமே வந்து கற்றுக்குறாங்க எல்லாமே பார்க்குறாங்க பேசுகிறாங்க அதனால் ஆங்கிலம் தான் வந்து நிறைய பயன்பாட்டில் இருக்குது தமிழ் மொழிங்கிறத வந்து வளர்க்கணுன்றது எல்லோருடைய விருப்பமும் தமிழ்நாட்டுடைய விருப்பமே தமிழ் மொழியை வளர்க்கணுன்றது தான்